நான் பண்டிகையில் சமைக்கும் உணவுகள் பாயசம் ரசம் மற்றும் தயிர் அதே மாதிரி சாம்பார் சாதம் சாம்பார் ரசம் மோர் அப்பளம் தயிர் பால்கோவா ரவாலட்டு லட்டு மைசூர் பாக்கு குலோப் ஜாம் ஆகியவற்றை செய்வேன் மற்றும் சாம்பார் சாதம் சாம்பார் சாதத்தை செய்வதற்கு பருப்பை வேக வைக்க வேண்டும் பருப்பு ஓரளவு நார்மலாக வைக்கணும் அப்புறமேட்டு பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி க கறிவேப்பிலை ரெண்டு போட்டுக்கணும் அப்புறமேட்டா இது என்னது காஞ்ச மிளகாய் இருந்தால் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அப்புறமேட்டா நம்ப அரைத்த பருப்பு இருக்கும்ல வேக வைச்ச பருப்பை எடுத்து அந்த சின்ன சட்டியில் நம்ப இன்னொரு கடுகு அதில் ஊற்றி வேண்டும் மற்றும் நான் பால் பாயசம் செய்வேன் பால் பாயசம் செய்வதற்கு பாலை நன்கு வேக வைக்க வேண்டும் நன்றாக கொதிக்கவிட்டு அதுக்கப்புறம் பாயசப் பவுடரை போட்டுவிட்டு பாயசத்துக்கு தேவையானது அந்த அரிசி ஒரு சில இதெலாம் போட்டுக்கணும் அப்புறம் லட்டு செய்யறதுக்கு நம்ப இந்த மாவு கடல மாவை போட்டு நல்லா எடுத்து சர்க்கர பாகு காய்ச்சி சர்க்கர பாகுல போட்டு அதை எடுத்து கையால் பிடித்து வச்சு செய்ய வேண்டும் மற்றும் இது பிரியாணி அப்பறம் வெஜ்ஜு பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் ரைஸ் எக்கு ரைஸ் வெஜ்ஜு ரைஸ் நூடல்ஸ் அப்புறம் வட மசால் வடை ஆகியவற்றை செய்வேன் மற்றும் அல்லாமல் ம் செரிமானம் ஆவதற்கு ஜூஸ் மற்றும் இது எலுமிச்சை ஜூஸ் ஆகியவற்றை செய்து தருவேன் வேணுமென்றால் ஸ்வீட்டுக்காக ஐஸ்கிரீமையும் செய்து தருவேன் மற்றும் மற்றும் சுண்டலையும் வேக வைத்து தருவேன் ஆகியவற்றையும் தருவேன் அந்த சுண்டலையும் நன்றாக நல்லா மொறுமொறு வேக வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் போட்டு அது மட்டும் இல்லாமல் இப்ப நட இப்போ நடந்த தீபாவளி பண்டிகை அன்று செய்த ஸ்வீட்டுகள் எப்படி செய்தேன் பார்ப்போம் ரசகுல்லா வந்து ரசகுல்லா வந்து நம்ப பால் பாலை காய்ச்சி அதில் எலும்பிச்சத்தை பிழிஞ்சிவிட்டு அதில் வரும் ஆடயை நன்றாக பிழிஞ்சி எடுத்து அதை நன்றாக நல்லா வாணலியில் வறுத்து எடுத்து அது பதத் குலோப் ஜாம் பதத்திற்கு வரும் அதை நன்றாக கெட்டியாக பிழிஞ்சி சர்க்கரப் பாகில் போட்டு எடுக்கவும் மற்றும் ம் பிரியாணி எப்படி செய்யணும் பிரியாணி ஒரு பெரிய குண்டானில் குண்டானில் எண்ணெய் எண்ணெய் போட்டு எண்ணெய் கடுகு ஆகியவற்றை நன்றாக பொரித்து விட்டு அதில் சோம்பு ஏலக்காய் ஆகியவற்றை போட்டு எடுக்கவும் அப்புறமேட்டு வெங்காயத்தை நன்றாக வதக்க வேண்டும் வதங்கி வரப்போ தக்காளியயை வதக்க வேண்டும் பிறகு மசாலா பவுடருகள் அனைத்தையும் போட்டு தயிர் ஊற்றி எண்ணெய் தண்ணியை ஊற்றி ஒரு ஆறு பத்து நிமிடங்கள் கொதிய விட வேண்டும் பிறகு அரிசி போட்டு அதில் சிக்கனையும் போட்டு நன்றாக ஒரு அரைமணி நேரம் கொதிய விட வேண்டும் பிறகு நன்றாக கொதித்த பிறகு அதை எடுத்து தம் தம் வச்சு எடுத்தால் ஸ்வீட் நிறையா பேர் நிறையா வெஜ்ஜு ரைஸ் செய்வது எப்படி பார்ப்போம் வெஜ்ஜு ரைஸ் செய்வது நீங்கள் போட்டு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு பீன்ஸ் கேரட் போட்டு மசாலா பவுடரை போட்டு சாதம் வேக வைத்த சாதத்தை அள்ளி அதில் போட்டு கிளரி தந்தால் வெஜ்ஜு ரைஸ் ஆகும் அதே போல் ஆம்ப்லேட் சுடுவது எப்படி ஆம்ப்லேட்டை உடைத்து ஆம்ப்லேட்டில் வெங்காயம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து தோசை தோசைக்கல்லில் ஆம்ப்லேட் அந்த முட்டையை உடைத்து ஊற்றி அது மேல் சும்மா இது கடுகு சீரகம் மசாலாவை தூவி விட்டு உப்பு தூவி விட்டு திருப்பி திருப்பி போட்டு வேக வைத்து எடுத்து சாப்பிட்டால் ஆம்ப்லேட் ஆஃபாயில் முட்டையை தோசைக்கல்லின் மேலே உடச்சி அரைமணி நே அரை வேக்காடு வைத்திருக்க வேண்டும் அதேபோல்